நான் ரொம்ப பழமையடைஞ்ச ரொம்ப பழமையடைஞ்சது இப்போ பழமையடைஞ்ச நாங்கள் கோட்டைக்கு போய்ருந்தோம் கோட்டைக்கு போய்ருக்கும்போது ஆயிரங்கால் மண்டபம் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்க்குலலாம் போய் விளையாடிட்டு இருந்தோம் விளையாடிட்டு இருக்கும்போது மலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் மனசில் பயம் இருந்தது மொதல் மொதல் மலையில் ஏறும்போது பயமாகவும் இருந்துச்சு படிக்கட்டும் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு எங்களால் அவ்வளோவா ஏறமுடியல நாங்கள் பயந்துட்டு கீழே இறங்கிட்டோம் நானும் என்னோடய தங்கச்சியும் இறங்கிட்ட பிறகு திருப்பியும் எங்கள் அப்பா அம்மாலாம் ஏறிவிட்டாங்க ஏறிட்ட பிறகு நாங்களும் போகணுன்னு ஆசைப்பட்டு திருப்பியும் ஏறினோம் ஏறின பிறகு நாங்கள் ஏறும்போதும் பயந்துக்கிட்டேதான் ஏறினேன் என்னை பொருத்தவரைக்கும் நான் பயந்துட்டேதான் ஏறினேன் இறங்கும்போது இன்னும் பயம் அதிகமாக இருந்தது வேர்த்து போயிடுச்சி கால் கையெல்லாம் நடுக்கம் ஏற்பட்டது

அங்கே சுற்றியும் பார்த்தாலும் படிக்கட்டு இல்லை நாங்கள் பாறை மேலேதான் ஏறிப்போகிற மாரி இருந்துச்சு எங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாக இருந்துச்சு நம்மளை குரங்கெல்லாம் வந்து கடிச்சுடுமோ அப்படின்ட்டு ஒரு பயம் இருந்தது எல்லாத்துக்குமே பயந்துட்டு கொம்பு எடுத்துட்டு போய்ட்டு அந்தமாதிரிதான் இருந்தோம் இதனால நாங்கள் மேலே ஏறிட்டு இறங்கும்போது இன்னும் அதிகம் பயம் இருந்தது மனசுக்குள்ளே நம்மள யாராச்சும் கடவுள்தான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு மாரிலாம் இருந்துச்சு கடவுளோடய சக்தி அதில் அதிகமாக இருந்ததால் ஏறி நாங்கள் இறங்கிட்டோம் ஏறி இறங்கிட்ட பிறகு ரொம்ப பயமும் போச்சு நம் எனக்கு உடம்பு குறையவும் ஆச்சு எப்படி ஜுரம் அடிச்சிச்சு பயங்கரமாக அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக மே மந்த் ஃபுல்லாக எனக்கு ஜுரம் அதிகமாகிடுச்சி நாங்கள் ஏ பயத்துலேயே ஜுரம் வந்துடுச்சி ஜுரம் வந்துட்டுன்னு எல்லா ஹாஸ்பிட்டலும் போய்ட்டு பார்த்தோம் எனக்கு ஜுரம் சரியாகல இருந்தாலும் எனக்கு சரியாயிடுச்சு ஒருநாள் ஒருநாள் சரியாகததுக்கு பயமுறுத்திச்சி கடற்கரைக்கு போய்ருந்தோம் கடற்கரைக்கு அவ்வளோ தண்ணியை பாத்தோடனே தண்ணியை பார்த்தாலும் எனக்கு பயம் உயரத்தில் ஏறி இறங்குனாலும் பயம் அதனால நாங்கள் போய் கடலுக்கு போனப்போ ஜாலியாகதான் போனோம் ஜாலியாகதான் இருந்தோம் இது தண்ணி வந்து அடிக்கும்போது ஒரு பயம் ஏற்பட்டுது நம்மள இழுத்து போய்டுமோ அப்படி சொல்லிவிட்டு அதனால நாங்கள் பீச்சில் போனாக்கூட நான் அதிகமாக தண்ணிலலாம் கால் வைக்கமாட்டேன் அந்த அலை வரும்போது இன்னும் பயம் அதிகமாகதான் நமக்கு வரும் கம்மியாகலாம் ஆகாது இருந்தாலும் நான் காலை வெச்சி நனச்சிட்டு வந்து கம்முன்னு உட்காந்துப்பேன் இதனால அதிகமாக நான் வெளி இடத்துக்கு போனாலும் கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருப்பேன் விளையாடுவனேக்கொசரம் மலைக்கு ஏறின ஏறுகிறத்துக்கு பயப்படுவேன் கடலுக்கு போனால் தண்ணியில் காலை வைக்கவும் பயப்படுவேன்